இது வரைக்கும் நான் போன நடைப் பயணத்தில் வந்து இயற்கை அழகிய இயற்கை காட்சி எதுனா வேளாங்கண்ணி போய் பார்த்தது தான் வேளாங்கண்ணிக்கு போகுமோது ஏன்னா ஏழு நாலு அப்படியே நடைப் பயணத்தில் அப்படியே ரொம்ப சோர்ந்துப் போய் டையடாக ரொம்ப இதுவாக சுற்றினு இருப்போம் அப்படியே குளிக்கவும் முடியாது குளிக்கிறதுக்கு சரியான இடம் இருக்காது குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வழியில் எந்த டைமில் கிடைக்கும் சொல்ல முடியாது சாப்பாடு கூட நல்ல அன்னதானம்லாம் இருக்கும் ஆனால் நமக்கு இந்த டைமில் தான் கிடைக்கும் இந்த டைமில் தான் சாப்படன்னும் அந்த மாதிரிலாம் இல்லை வர வழியில் எங்கே இருக்கோ எங்கே கிடைக்கிதோ அப்போ நம்ம சாப்பிட்டுக்குணும் பாத்ரூம் போகிற வசதி இந்த வசதிலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுமாரி இருக்கும் அந்தமாரி இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதேமாரி வேளாங்கண்ணி போய் ரீச்சான பிறகு அது ஒரு பார்ப்போம்ல ஏழு நாள் ஏழு நாள் இதுவாக இருந்துட்டு அடுத்து ஏழாவது நாள் வந்து கோவில்ல போய் ரீச்சாகவும் போது அதை பார்க்கு போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு அனுபவம் அதேமாரி சூரிய அஸ்த்தமனம் எதுனா கன்னியாகுமாரி தான் கன்னியாகுமாரிக்கு நாங்கள் நாலு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கும்பலாக போனோம் இங்கேருந்து ட்ரைன் புக் பண்ணிட்டு ட்ரைன்லேருந்து கன்னியாகுமாரி போய் ரீச் ஆகிட்டோம் நைட்டு போய் கன்னியாகுமாரி ரீச்சாயிட்டு அங்கேயே படுத்துட்டு பீச்சாண்டையே படுத்துட்டோம் பீச்சிலேயே படுத்துட்டு அப்படியே உக்கானுருந்தோம் அப்புறோம் காலையில் ஏழுந்திரிச்சோன சன்ரைஸ் நல்லாயிருந்துச்சி சன்ரைஸ் பார்த்துட்டு சன்ரைஸ் பார்த்தோம் சன்ரைஸ் பார்த்தொன்ன சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே அந்த மாதிரி அந்த நமக்கு தெரியும்ல நம்ம வீட்டு டிவியில் வீடியோலெல்லாம் பார்த்துருப்போம் படத்துலெலாம் அதில் பார்க்கும்போது அப்படியே பொறுமையாக அந்த சன் வந்து மேலே ஏறமாதிரி அப்படியே தெரியும் சூரியன் உதயமாகிறது அந்த இது பார்க்க அந்த வியூவே சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே அப்படியே ஃபோனில் அதை கேப்ச்சர் பண்ணிட்டு அங்கேயே செல்ஃபீலாம் எடுத்துகுட்டு அது ஒரு மெமரிசாக கிரேட் பண்ணனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் அந்தமாதிரி போகணுனா கன்னியாகுமாரி போயிட்டு வாங்க போங்க அந்த பீச் பக்கம் அந்த வியூவு நல்லா இருக்கும் அதேமாதிரி அங்கே திருவள்ளுவர் சிலைலாம் இருக்கும் அது நல்லா இருக்கும் அது போய் பாருங்க அதேமாரி இன்னும் இயற்கையை நிறையா ரசிக்கணுனா இந்தமாதிரி மலை மலை ஏறுறது ரொம்ப நல்லா இருக்கும் மலையெல்லாம் போனிங்கன்னா இந்த பருவதமலை இதெல்லாம் இருக்கு அதுமாதிரி நாங்கள் போயிருக்கோம் அந்தமாரி நீங்கள் போய் பார்த்தீங்கனா அந்த மலைலேருந்து பார்க்கும் போது ஒரு வியூவ் நல்லா இருக்கும் அந்த க்ளைமேட்டு ஒருமாதிரி நல்லா இருக்கும் சுற்றி அந்த ஊறே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அது ஒரு அனுபவம் நல்ல அனுபவமாக இருக்கும் மலையில் அந்தமாதிரி பருவத மலை ஏறிப்பாருங்க அதை அதில் ரெண்டாயிரம் படிகிட்டு எதோ இருக்கும் மிற்ற எல்லாம் மலை ஏற மாதிரிதான் இருக்கும் அது போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்